நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகும்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு அதாவது எங்கள் வயல்வெளிக்குப் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குப் போயிருந்தேன் அங்கே ஒரு அழகான ஒரு பறவை நம்ம சிட்டுக்குருவி இனத்தை சேர்ந்ததுனு நினைக்கிறேன் இப்போ சிட்டுக்குருவி இனம் இனம்தான் ஊருக்குள்ளாற பார்க்கமுடியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சு அந்த செல்ஃபோன் டவர்லாம் வந்ததுனால் சிட்டுக்குருவி எதுவுமே நம்ம பக்கத்தில் ஊரில் பார்க்க முடியல அதனால் இப்போ நம்ம காட்டுக்காக ஃபோட்டோ எடுக்கப் போயிருந்தேன் சிட்டுக்குருவி இனம் தான் ரொம்ப சின்னோன்டு இது அதை ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு கண்டுப்பிடிச்சி ஒரு மரத்துலவுடைய ஒரு கிளைல உட்காந்துருக்கிறத பார்த்தேன் அங்கே ஒரு தூ குருவிங் தூக்குங்க கு இது சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டியிருந்துது சின்னதாக அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது நான் எடுத்த ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லோருமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சிட்டுக்குருவி இப்போலாம் எங்கே இருக்குங்களா அப்படின்னு சொல்லியெலாம் கே கேட்டுட்டிருந்தாங்க அது அந்த இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுமணி நேரங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இங்கேயிருந்து கிட்ட ஒரு என்னோடய இருப்பிடத்திலிருந்து ஒரு ஒன் ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி நான் அந்த இடத்துக்குப் போய் அந்த சிட்டுக்குருவியை ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுட்டலாம் காண்மிச்சி ஷேர் பண்ணும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது இது என்னோடய வாழ்க்கையில் மறக்கமுடியாத ஒரு விஷயமா இருக்குது